எங்கள் ஊரில் முக்கியமான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வனவிலங்குகள் இருக்கும் அந்த வனவிலங்குகளை காப்பாறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிறைய செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மான்தான் எங்கள் ஊருலலாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து

அது எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னால் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்கள் போயிகிட்டே இருக்கும் திடீர்னு வரும் நிறைய செத்து போயிருக்குது அதனாலே இப்போலா வந்து பார்த்தீங்கன்னா மானே வந்து பார்க்க முடியறதில்லை எங்கள் ஊரிலயே ஆனால் அது இனங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சுட்டே வந்துருக்குது அப்படினுட்டு எங்கள் ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க சரி அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது கவர்ன்மெண்ட்கிட்ட சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி வனவிலங்கு வனவிலங்கு வாழ்வதற்கான இடங்கள் வந்து ஏற்படுத்தி அதற்கான சூழ்நிலையை வந்து கொண்டு வந்து வனவிலங்குகளை காப்பாத்தறதுக்கு என்னல்லாம் வழி கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே அரசாங்கம் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அந்த விலங்கு சாப்பிடறதுக்கான தண்ணீர் அது தங்குறதுக்கான இடம் அது எல்லாமே அது வாழ்வதற்கான அனைத்து வசதியும் வந்து எங்க அரசாங்கம் வந்து பண்ணி கொடுத்துருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா மான்கள் வந்து காப்பாற்றப்பட்டுருக்குது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதனாலே எங்கள் ஊர் பக்கமெலாம் வந்து வனவிலங்குகளுக்கோ சரி அது அழியாத அளவுக்கு பார்த்துக்கறதுக்கு நிறைய வசதிகள் எங்கள் அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க